ஹலோ என்னப்பா யாரு என்ன வேணும் ஆமாப்பா ஆமாப்பா இருக்குதுப்பா இரநூத்தி இருபது ருபாப்பா கிலோ கறி கோழியா நாட்டு கோழியா வாங்குன்னா முந்நூற்றி ஐம்பது கறியா வாங்குன்னா நானூருபாப்பா ஆ இருக்குதுப்பா ஒரு முட்டை பத்துருபாப்பா இல்லைப்பா எங்கள் ஊர்லப்பா நாட்டு கோழி முட்டை பத்துருபா தான்ப்பா இது ஏழு ஏழுருபா அந்த கோழி வொயிட்லக் கோழி ஏழுருபாப்பா பத்துருபாய் தான்ப்பா ஆமாப்பா நாங்கள் வந்து கிராமத்துக்காரங்க ஆ எத்தினை எத்தினை கிலோப்பா ஆர்டர் சொல்லுங்கள்

ஆ அட்ரெஸ்ஸு ஆ அட்ரெஸ் அட்ரெஸ் கொடுத்திங்கனா தான்ப்பா நான் கணக்கு பண்ண முடியும் ஆ சரிப்பா சரி நன்றியா